வணக்கம் சார் வணக்கம் சார் நான் செந்தில் கேப் டிரைவர்ட்ட தானே பேசுறேன் ஓகே சார் நான் ராமேஸ்வரத்துலேருந்து டெய்சின்னு டெய்சி மேம் பேசுறேன் ஆக்ஷுவலி நான் திருச்சியில் ஸ்ரீரங்கத்துக்கும் கல்லணைக்கும் போகணும் சார் எவ்வளோ காஸ்ட் ஆகும் சார் அதுக்கு ஆமாம் சரி ஓகே அக்சி இப்போ டிரைவருக்கு தனியாக சரி ஓ ஓகே ஓகே சரி இப்போ நான் இப்போ டூ டேஸுக்கு கேப் புக் பண்ணி உங்கள்ட்ட புக் பண்ணி வர்றேன்னா எவ்வளோ சார்ஜஸ் ஆகும் சார் டூ டேஸ் ஓகே அப்பறம் நா ஒரு தௌ தௌச தௌசண் தௌசணுக்கு சிக்ஸ்ட்டின் தான் நான் பே பண்ணணும் அப்படி தானே சார் ஓகே ஓகே சார் இப்போ வந்து நம்ம கல்லணை எந்த வழியில் சார் நம்ம போகணும் கல்லணைக்கு இப்போ திருச்சி எனக்கு பெமிலியர் பிளேஸ் கிடையாது திருச்சிலேருந்து கல்லணை போகிறதுக்கு எவ்வளோ தூரம் ஆகும் ஆமாம் ஸ்ரீரங்கம் டெம்பிள் போகணும் அ அது ஓகே ஃபைன் இப்போது வந்து தண்ணி வந்துட்டுருக்கா கொஞ்சம் தண்ணி தண்ணி வந்துட்டு இருக்கா சார் இல்லை தண்ணிர் இல்லையா இது சேஃப்டியான பிளேஸ் தானே சார் ஏன்னா நாங்கள் குழந்தைகள கூட்டிட்டு வர்றோம் அதனால் சேஃப்டியான பிளேஸ் தானே சேஃப்டியான பிளேஸ் தானே சார் இல்லை இல்லை இந்த அப்படி சொல்ல எங்களுக்கு ஏசி காரு தான் வேணும் அதனால் ஏசி காரே புக் பண்ணிக்கிறேன்ங்க நாங்கள் வந்து ஃபோ ஃபோர் மெம்பர்ஸ் வருவோம் பாப்பா நான் எங்கள் டாடி நாங்கள் நாலு பேர் வருவோம் ஸோ எங்களுக்கு வந்து போகிற வழியில் சாப்பிடுற மாதிரி எதுவும் ரெஸ்டாரண்ட் எதுவும் இருக்குமா ம் சரிங்க சார் டெம்பிள் பிளேஸ் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ண முடியும்ல சார் இல்லை எங்களுக்கு போகிற வழியில் எனக்கு கொஞ்சம் புது பிளேஸாக இருக்கிறதுனால எல்லா பிளேஸையும் கொஞ்சம் எங்களுக்கு வந்து நல்லா காம்மிச்சிக் கொடுக்க முடியுமான்னு கேட்டேன் சரிங்க சார் சரிங்க சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி சார் நன்றி